உலகத்தில் பார்த்து நான் போகணுன்னு ஆசைப்படுகிற இடம் என்னென்னா சிங்கப்பூர் என் பசங்களோடய என் குடும்பத்தோடய அங்கே தான் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுகிற நானும் ஏன்னால் அது வந்து நம்ம ஊர் மாதிரியே அங்கே இருக்குனு சொல்லி நான் கேள்வி பட்டுருக்கேன் நானும் சிங்கப்பூர் இது அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது நம்ம ஊரில் இருக்க மாதிரியே அங்கே ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கும்பாங்க அதனால் அங்கே போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதுமாதிரி அந்த அந்த கா அந்த இதெல்லாம் இருக்குது அது மேலே பில்டிங் அதெல்லாம் பெருசு பெருசாக நல்லா ஹயிட்டாக நல்லாயிருக்கும் அது இந்த டிவிலெலாம் பார்த்துருக்கன் அந்த சிங்கப்பூர் இதை அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துக்கு தான் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது எனக்கு